எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கிரைண்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு கடைக்கு போனேன் அங்கே போனால் ஆனால் அதாச்சும் அவங்க வீ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க இந்தமாதிரி இந்த கடையில் நிறையா ஆஃபர் போட்டுருக்காங்க நீங்கள் அங்கே போய் பார்த்து வாங்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் போய் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அங்கே போய் நான் மாடல்லாம் நிறைய பார்த்தேன் சரி ஓகே வாங்கிடலாம் நமக்கு தான் வீட்டில் கிரைண்டர் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கினேன் வாங்கலாம்னு போய் வாங்கப் போகையில் ரேட் போட போகையில் அவங்க வந்து ஐந்தாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க நான் வந்து ஐநூரூவா கம்மி பண்ணுங்க எனக்கு ஐந்தாயிரம் ரூபான்னு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அவங்க வந்து குறைக்கவே மாட்டேனுட்டாங்க சரி அவங்க எவ்வளவோ பேசிப்பார்த்தேன் கொ குறைக்கவேயில்ல சரி பரவாயில்ல நம்ம வந்து வாங்க வந்துட்டோம் நான் வாங்கிகிட்டு போயிடலாம் குறைக்கலாட்னாலும் என்னன்ட்டு எனக்கு சரி பரவாயில்லன்ட்டு நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணினேன் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் தான் ஓடிட்டுருந்துச்சு அப்புறம் பார்த்தா இருக்க இருக்க கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிருச்சு அப்புறம் மாவல்லாம் அரைப்படாம ஸ்டாப்பாயிருச்சு இப்படியே பண்ண நல்லாவே இல்லை அந்த ப்ராடெக்ட் நல்லாவே இல்லை சரி அந்த கடையில் அதுமாரி ஆஃபர்ன்னு சொல்லி தான் நம்மளை வந்து வ நம்ம மக்கள்லாம் போகிறோம் ஆனால் அவங்க ஆஃபர்ங்கிற பேரில் வந்து நம்மளை வந்து ஏமாற்றுறாங்க அது யாரும் நம்பி போகாதீங்க அது வந்து எனக்கு அந்த கிரைண்டர் ரொம்ப நான் வந்து ரொம்ப நாள் நான் அது இது சரியில்லையே நம்ம வீட்டில் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் போனேன் ச நம்ம எப்டியாச்சும் வாங்கிடலாம் விலையும் கொஞ்சம் குறைச்சிருக்கும் ஆஃபரில் அப்படின்ட்டு தான் போனேன் ஆனால் அங்கே போய் நம்ம பரவாயில்ல இந்த வெலை குறைக்கலாட்னாலும் பரவாயில்ல சரி இது நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி தான் நம்ம அந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிகிட்டு வர்றோம் அப்படி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தா நாங்கள் ரெண்டு மாசம்தான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கையிலேயே அது ஓடாமல் இந்த ரி ரிப்பேராகிருச்சு அதனால யாரும் வந்து இந்தமாதிரி ஆஃபர்ன்னு சொல்லி கிரைண்டர் எந்த பொருளும் ஆஃபர்ன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்கன்னா அந்த பொருளை வந்து கட்டாயம் வாங்காதீங்க ஒரு நமக்கு வந்து ஒரு ஐம்பது நூறு கூட போனாலும் பரவாயில்ல ஒரு தரமான பொருளாக வாங்குங்கள் இந்தமாதிரி ஆஃபர்ன்னு சொல்லி சொல்கிற இடத்துல நீங்கள் தயவுசெய்து மக்கள் ஏமாறாதீங்க எனக்கு ரொம்ப அது மனசு மன உளைச்சல் ஆகிட்டேன் நான் வந்து எனக்கு அது பிடிக்கல இந்தமாதிரி இப்படியெல்லாம் ஏன் மக்கள ஏமாத்துறாக அந்தமாதிரி எனக்கு பிடிக்கல இதேமாதிரி எவ்வளோ பேர் வந்து இந்தமாதிரி ஒவ்வொரு பொருட்களும் வாங்கணும்னு ஆசையோடு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்குவாங்க ஆனால் அதை ஏன் இப்படி மக்களை வந்து ஏமாற்றணும் கொடுக்குற பொருளை வந்து தரமாக கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து